விஜய் பார்க் மல்டிபிளக்ஸ் மால் வந்து சென்னையில் இருக்குது அங்கே போனால் நல்லா இந்த சீட்டெலாம் நல்லாயிருக்கும் அங்கே நல்லா ஜில்லு ஜில்லுனு இருக்கும் அப்புறம் வந்து என்னது இதெலாம் கானெலாம் அது பேர் என்ன சோள பொரிலாம் தருவாங்க அதுக்கு அப்புறம் நல்லா காற்று வரும் சவுண்ட் நல்லா கேட்கும் என் பையன் என்ன கூப்பிட்டு போயிருக்கான் நல்லா இருந்துச்சு நான் போன அப்போ நான் அங்கே அதுக்கு அப்புறம் வந்து கமலா சினிமா தேட்ருன்னு ஒன்று இருக்குது அதுவும் சென்னையில் தான் இருக்குது அங்கே வந்து டிக்கெட்டோட காசு வந்து இரநூறு ரூபா அங்கே வந்து நல்லாயிருக்கும் என்னது இப்போ என்னது நடுவில் வந்து சோள பொரியெலாம் வந்து ஃப்ரீயாக ஒரு அளவுக்கு கொடுப்பாங்க அங்கேயும் நல்லாயிருக்கும் சவுண்ட் எல்லாம் அப்புறம் வந்து நல்லாயிருக்கும் அங்கே பார்க்குறதுக்கும் லுக்கு பார்க்குற பார்வைக்கு நல்லாயிருக்கும்